நாங்கள் வந்து வேப்பன பள்ளி வேப்பன பள்ளியில் தான் இருக்கிறங்க அங்கே வெட்னரி டாக்ட்ரு வேப்பன பள்ளிலையே தான் இருக்கிறாங்க அந்த வேப்பன பள்ளி பூரா ஆடு மாடு கோழி எல்லாம் நிறையா கால்நடைகள் வச்சுருக்குறாங்க எல்லாம் விவசாயிங்கள் தான் இருக்கிறாங்க இருக்கிறங்க அதனால அடிக்கடி மாட்டுங்களுக்கு எல்லாம் கறவை மாடுங்க எல்லாம் நிறையா வச்சுருக்குங்க எல்லா அந்த என்ன ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் வீடுகள்லெலாம் எல்லாம் கறவை மாடு வச்சுருக்குறாங்க செம்பரி ஆடு வச்சுருக்குறோங்க வெள்ளாடு வச்சுருக்குறோங்க கோழி பண்ணையெல்லாம் இருக்குது டாக்ட்ரு வந்து அடிக்கடி அங்கே நம்ப மாடு கீடு ஏதாவது ஊசி போடணும் இல்லை ஏதாவது ஒரு நோயிக்கு எதாவது வந்து ஃபீவர் கட்டி வந்துச்சுனாக்கா அந்த வேப்பன பள்ளி கால் நடை மருத்துவமனைக்கு பிடிச்சின்னு போனாக்கா அங்கெல்லாம் ஒன்றும் காசெல்லாம் ஒன்றும் கேட்குறது இல்லை நம்ப அவங்க டாக்ட்ரு வந்து நம்ப வீட்டாண்டே வந்து பார்க்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னோம்னால் அவர்களுக்கு நூறு இருநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியதுனா கொடுக்க வேண்டியதாக போயிடுது அப்புறம் மாட்டுக்கு செனை ஊசிக்கெல்லாம் போடுறத்துக்கு நம்ப ஃபோன் பண்ணி நம்ம நிலத்தானிக்கே கூப்பிடுங்க கூப்பிடும் போது அவர்களுக்கு இரநூறு ரூபாய் இரநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டியதாக வருது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பன பள்ளி ஏரியாவில் ரொம்ப செழிப்பா தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்குது தண்ணி தண்ணி எல்லாம் மேலையே எல்லாம் போரில் எல்லாம் நல்லா தண்ணி இருக்குது நல்லா கால்நடைகளை வச்சுன்னு தான் வளர்த்துன்னுக்குறாங்க அப்படி எல்லாம் ஒன்றும்